ஹலோ ஆ சொல்லுங்கள் சார் இல்லை சார் இந்த மாதிரி து துணி வேணும் ட்ரெஸ்ஸு வந்து என்னென்ன வெரைட்டி இருக்குது என்னன்ன்ன இப்போ புது ஸ்டாக் வந்திருக்குன்லாம் கேட்க தான் சார் ஃபோன் பண்ணிருந்தேன் ஆமாம் நீங்கள் சொல்லுங்கள் சார் சொல்லுங்கள் சார் நீங்கள் அந்த புதுசாக ப்ராடெக்ட் எடுத்துகிட்ருக்கீங்க என்னென்ன ப்ராடெக்ட் உங்களுக்கெலாம் இருக்குது லேட்டஸ்ட்டாக ட்ரெண்டிங்காக வேணும்

ஆ ஓகேங்க

ம் ஆ ஆ

ம் சரிங்க சார் அதுதான் சார் இப்போ பார்த்திங்கன்னா நைட்டி இன்ஸ்கர்ட்டு சாரீஸு அப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ராக்கு ஜீன்ஸு டிஷர்ட்டு எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா எல்லாமே எல்லாமே எல்லாமே எனக்கு வேணும் சார் எங்களுக்கு ஆமாங்க சார் ஆமாங்க சார்

ஆமாங்க சார் சரிங்க சார் ஓகே சரிங்க சார் எப்போது சார் வரலாம் ஓகே ஓகே ஓகே தேங்க்யூ சார்